நம்மளுடைய கலாச்சாரங்கள் முஸ்லீம் இந்துக்கள் கிறிஸ்டின் எல்லாரும் நெறைஞ்சிருக்கிறோம் ஆனால் அண்ணன் தம்பி போல் தானே எல்லாம் இருக்குது எப்படின்னாங்க இப்போ நாங்கள் பொங்கல் வச்சோம் வைங்க முதல் வாங்குகிறது அவங்கதான் அப்புறம் அவக ரம்ஜானுக்கும் போது முப்பது நாள் கஞ்சி வந்துடனும் ஒரு நாளைக்கு வரைலீனா ஏன் வரைலீன்னு கேட்பேங்க அந்த அளவுக்கு நட்புகள் அவர் இந்த கிறிஸ்டினில் அப்படித்தான் அந்த நோன்பு வரும் போது எங்களுக்கு இப்போ நாங்கள் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம் அவங்க வருவாங்க இதில் பாகுபாடே கிடையாதுங்க நட்போடு இருந்தால் நட்பேதான் அதே மாதிரி நட்பு நட்பே தாங்க இது இதுநாள் வரைக்கும் நாங்கள் மேட்டுப்பாளையத்துல வேலை செய்யும் போது அவங்க ஒட்டக பிரியாணி போடுவாங்க கூப்பிடுவாங்க அப்புறம் நாங்களுமே கூப்பிடுவோம் அந்த பத்தரகாளி அம்மன் கோவிலில் கிடா வெட்டினா கூப்பிடுவோங்க வன பத்தரகாளியம்மன் கோயிலில் கிடா வெட்டினா கூப்பிடுவோம் வருவாங்க அவங்களும் வந்து ஒட்டகம் வாங்கிண்டு வந்திருக்குதுன்னு பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் போவாங்க அவங்களோட மொறை எனக்கு நல்லா பிடிக்கு எப்படினாங்க நம்ம இங்கிருந்து ஒறவுமுறைக்கு போனமுன்னால் அவங்க புருஷன் பெண்டாட்டி இருந்தாங்கன்னால் ரெண்டு பேரு தட்டுப்பிடிச்சிக்குவாங்கோ அந்த தட்டில்தான் நாம் கை கழுவணும் கை கழுவி அதை ஒரு தெய்வ பிரசாதம் மாதிரி கொண்டு போய் அவுட்டரில் ஊற்றுவாங்கோ மறுபடியும் நம்மளை சாப்பிட வச்சு மறுபடியும் அதே மாதிரி தட்டை ரெண்டு பேரும் பிடிப்பாங்கோ ஒருத்தர் பிடிச்சுக்குவாங்க ஒருத்தர் தண்ணி ஊற்றுவாங்கோ ஊற்றி சாப்பிட்டதுக்கப்பறம் அந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றுவாங்கோ அது எவ்வளோ ஒரு நட்புனுபாருங்க எவ்வளோ ஒரு இதுன்னு அது எல்லாம் மறக்கவே முடியாது இன்னமும் மேட்டுப்பாளையம் போனால் அந்த ஒரு இதெல்லாம் இருக்குங்க அதல்லாம் ஒன்று அப்புறம் வெளிநாட்டு மாணவர்கள் வெளிநாட்டார்கள் இங்கே வராங்க டூர் வராங்க நம்ம ஆளுங்க போறாங்க உலகத்துலேயே வந்து கலாச்சாரங்களில் நெறிமுறைகளோடு இருக்குதுன்னு சொன்னால் தமிழ் இந்தி இந்தியா இதில் மாற்றமே கிடையாதுங்கோ இனி நீங்கள் வருங்காலத்தில் பாருங்கோ ஒரு பத்து ஆண்டுக்குள்ளே நம்மளுடைய கலாச்சாரங்கள் ஏகமுமே தலை தூக்கி நிக்கிம் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் எடுத்ததுன்னா பொங்கல் வச்சாங்க தைப்பொங்கல் நீங்கள் இங்கிலாந்தில் எடுங்க தைப்பொங்கல் வச்சாங்க இது மாதிரி கலாச்சாரங்கள் நம்மளோட அதாவது ஒரு வழிமுறை நெறிமுறையோடு இருக்கிற கலாச்சாரங்கள் நம்மளுது அதனால ஏத்துக்குறாங்க அவங்களது ஒரு நெறிமுறைகளில் உள்ளது இருக்குது ஒரு சிலது அதை நம்ம நம்மாளு எடுத்துக்குறாங்க அதில் எந்த பாகுபாடும் கிடையாது யார் சொன்னாலும் ஏற்றுக்க முடியாதுங்க